நம்ம கடையில் வாங்குற துணிக்கும் கடையில் நேரடியாக தைச்ச துணி வாங்குறதுக்கும் நம்ப துணியாக எடுத்துட்டு வந்து தைச்சு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் மார்க்கெட்டில் நேரடியாக தைச்ச துணி வாய்ன்ட்டு வந்தால் அது கொஞ்சம் நாள் தான் யூஸ் ஆகுது அதையே நம்ப நேரடியாக துணியாக எடுத்துட்டு வந்து நம்ப தையல் மூலிமா தைச்சு அதை போட்டுக்கிறதும் நமக்கு நல்லா யூஸ்புல்லாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அது வந்து உழைக்கிது மார்க்கெட்டில் இருந்து தைச்ச துணியை நேரடியாக வாய்ன்ட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் நாள் தான் நமக்கு இருக்குது அதனால தான் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க நம்ம எடுத்துட்டு வந்து கை மூலிமா தைச்சு போடுகிற துணியை தான் விரும்புகிறாங்க அதை அது தான் ரொம்பவும் பயன் உள்ளதாகவும் இருக்குது மக்களுக்கு